புற்று நோய் இதய நோய் மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்டு ஆஸ்பத்திரி தான் இருக்குது அங்கே வந்து இந்த மாரிலாம் கிடையாது இந்த புற்றுநோய்க்கு அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கமாட்டாங்க இங்கே வந்து மகப்பேறு மருத்துவமனைகள் மட்டும் தான் இருக்குது அப்படியே நாங்கள் போனாலும் மகப்பேறுக்கும் நாங்கள் போனாலும் இங்கே வந்து சரியாக சிகிச்சை கிடையாது எப்படி இருந்தாலும் ரொம்ப இதாக ரொம்ப குழந்த வந்து ரொம்ப இதாக இருக்குது ன்னா உடனே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே திருநெல்வேலிக்கு போங்க ஐக்ரௌண்டுக்கு போங்க அப்படின்ட்டு இவங்கள அனுப்பிவிட்ருதாங்க அங்கே போக அங்கே தான் நாங்கள் போகவேண்டியதா இருக்குது இல்லைன்னா தூத்துக்குடிக்கு போக சொல்லிடுதாங்க இல்லைன்னா ஒன்று திருநெல்வேலிக்கு இல்லைன்னா தூத்துக்குடிக்கு தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது புற்றுநோய்க்கு இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எதுவும் கிடையாது இங்கே வந்து சின்ன சின்ன க்ளீனிக் மட்டும் தான் உண்டு இந்தமாரி காய்ச்சலுக்கு தலைவலி இந்தமாரி உள் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் க்ளீனிக் தான் இருக்கும் தவிர மத்தபடி இந்தமாரி பெரிய பெரிய இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அப்படியே போகணும்னா திருநெல்வேலிக்கு தான் போகணும் அப்படி இல்லைன்னா தூத்துக்குடிக்கு மாவட்டத்துக்கு தான் நாங்கள் போகவேண்டியதா இருக்குது இங்கே வந்து எதுவும் கிடையாது அவ்வளோவா ப்ஸியோதெரபி அந்த மாரி அந்த மாரி இதுவும் இங்கே வந்து கிடையாது அந்த மாரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது அங்கே தான் போகவேண்டியதா இருக்குது எங்களுக்கு அவ்வளோ தூரமாக இருக்குது போ போகவேண்டியதாக இருக்குது நாங்கள் இங்கே வந்து அவ்வளோ வசதியும் கிடையாது எங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி குணங்கள்னா இங்கே வந்து கிடையாது அங்கே போங்க தூத்துக்குடிக்கு போங்க அப்படின்ட்டு அனுப்பிவிட்ருறாங்க நாங்கள் இங்கே இருந்து போகிறதுக்கே ரொம்ப தூரமாகிடுது அங்கேருந்து போ இங்கேருந்து போகிறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அங்கே அங்கே தான் போய் பார்க்கறாங்க அங்கேயும் இப்போ எல்லாருமே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து பார்த்துட்டு தான் அனுப்புகிறாங்க அங்கேயுமே நாங்கள் நின்று காத்துக்கடந்து பார்த்துட்டு தான் வர வேண்டியதாக இருக்கு இங்கேயும் அவ்வளோவா வசதியும் கிடையாது நான் கவர்மெண்டு ஆஸ்பத்திரி மட்டும் தான் பெரிய ஆஸ்பத்திரியும் இங்கே கவர்மெண்டு ஆஸ்பத்திரி மட்டும் தான் இருக்குது அங்கேயுமே மகப்பேறு மட்டுந்தான் சில இது தான் பார்க்குறாங்க ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் மாற்றிவுட்ருதாங்க மத்தபடி புற்றுநோய்க்கும் இதய நோய்க்கும் இங்கே வந்து கிடையாது இல்லைன்னா தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு ஐக்ரௌண்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவுட்டுருதாங்க எங்களை அனுப்பிவுட்டு இப்போ பா அங்கவே போங்க அங்கவே பார்த்துக்கோங்க அப்படினு சொல்லி அனுப்பிவுட்டுருதாங்க அந்த மாரி இருக்குது இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி இந்த முதுகு வலி கால் வலி முட்டு வலி சளி ஆஸ்துமா இந்த மாரி தான் வந்து இங்கே பார்க்காங்க நோய் பாத்ரூம் போயிட்டே இருக்குது அந்த மாரி தான் இங்கே வந்து பார்க்குறாங்க மத்தபடி இந்த புற்றுநோய்க்கு இந்த நோய் இதய நோய்க்கு அதெல்லாம் பார்க்குறது கிடையாது இங்கே வந்து இங்கே இங்கே பார்த்தாலுமே அங்கே தான் அனுப்பிவுடுதாங்க அங்கே போய் பாருங்க இங்கே போய் பாருங்க அப்டின்னு அனுப்பிவுடுதாங்க நாங்கள் அங்கே தான் போய் அலைகிறோம்